இப்போ நான் வேறு வேறு மொழில பாடுறேன் அப்படின்னா முதல்ல மொழி உச்சரிப்பில் வந்து நான் அதிகமாக கவனம் செலுத்தியாகணும் ஏன்னால் ஒரு ஒரு மொழிலியுமே ஒரு வார்த்தையை இந்தமாதிரி தான் உச்சரிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கணம் இருக்குது முடிஞ்சளவு நான் அந்த இலக்கண உச்சரிப்பில் கரெக்டாக உச்சரிக்கிறேன்னால் அப்படின்றத வந்து நான் அதிகமாக கவனம் செலுத்தியாகணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் என்னோடய குரல் வெவ்வேறு குரலில் பாட இப்போ நான் வேறு வேறு குரலில் பாடுறேன் அப்படின்னா ஒரு ஒரு குரலுக்கு ஒரு ஒரு கரெக்டான ஒரு இலக்கணம் இருக்குது இப்போ வந்து நான் ஒரு ஆ ஆழமான குரலில் ஒன்று பாடணும் அப்படின்னா என்னோடய குரல் நாணம் வந்து நான் தளர்வாக வச்சுட்ருக்கணும் ஆனால் சப்போஸ் நான் வந்து ஒரு மெல்லிய குரலில் பாடுறேன் அப்படின்னா அந்த குரல் நாணம் வந்து இறுக்கமாக வச்சுட்டு இருக்கணும் இந்தமாதிரி நான் வேறு வேறு குரலில் பாடும்போது அதுக்குன்னு இருக்கிற சில பல முறையான வழிகள பின்பற்றி நான் போய் பாடுவேன் இப்போ எனக்கு ஒரே நேரத்தில் வந்து நான் வேறு வேறு மொழிலியும் பாடணும் வேறு வேறு குரல்லேயும் பாடணும்ன்னால் நான் இந்த ரெண்டு விஷயத்ததையுமே ஒன்றா கொண்டு வந்து நான் ஒரே டைமில் அதாவது வந்து டெலிவரி பண்ணி ஆகணும் அதாவது நான் வேறு வேறு அந்த ஒரு ஒரு மொழியோட உச்சரிப்பும் சரி அந்த இலக்கணமும் கரெக்டாக பாடணும் முடிஞ்சளவு அந்த மொழிக்கான அர்த்தத்தையும் நான் உணர்ந்துவிட்டேன்னா நான் அதை வந்து இன்னும் பெட்டராக பாட முடியும் அதனால் நான் அதை முழுசா புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுவேன் அந்த பாட்டுக்கான அர்த்தம் என்ன சொல்ல வருதோ அதை புரிஞ்சுக்கினேன்னா நான் அந்த மொழில பாடுறது எனக்கு வந்து வேறு மொழின்ற ஃபீல் வந்து எனக்கு பாதிக்கு கீழே குறைச்சிடும் அப்போ வந்து தான் அந்த பாட்டை நல்லாப் பாட முடியும் வேறு குரலில் பாடினாலுமே அதுக்கான முறைகள் வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாடி அதை வந்து நான் சரி பண்ணிக்க முடியும்